ஆடி மாதம் அப்படிங்கலாவே ஆடி அழைச்சிட்டு வரும் யுகாதி ஓட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாசத்துலேருந்தே ஒவ்வொரு பண்டிகையாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆடி மாதம்போதே வந்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க செவ்வாக்கிழம புதன்கிழம விளக்கு தட்டு எடுப்பாங்க மதியத்துக்கு மேல் காவடி எடுப்பாங்க அப்புறம் புதிர் மாரியம்மன் சாமி செய்வாங்க வருஷத்துக்கு ஒரு டைமு செவ்வாக்கிழம புதன் திங்கக்கிழம வந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆகும் ஒரு வாரம் பண்டிகை வெள்ளிக்கிழம வரையும் இருக்கும் பௌர்ணமி நாளில் அந்த சாமி செய்வாங்க காவடி எடுப்பாங்க திங்கக்கிழம சாமி கும்பிட்டு செவ்வாக்கிழம சாயந்தரம் கூழ் ஊற்றுங்க புதன்கிழம விளக்கு தட்டு எடுப்பாங்க வியாழக்கிழம மாடு கூலி ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரங்கராட்டினம் இருக்கும் பிள்ளைங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும் பௌர்ணமி நாளில் அந்த நைட்டில் சாமி செய்வாங்க அப்புறம் முனியப்பன் சாமி செய்வாங்க விநாயகர் சாமி விநாயகர் வைப்பாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் விநாயகர் வரதுனால் ஜாலியாக இருக்கும் நாங்களெலாம் எங்கள் ஊரில் ஏரிலியே விநாயகர் விட்டிருக்கோம் நல்லாயிருக்கும் எங்கள் சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு எங்கள் ஊரிலியே எங்கள் வீட்டுகிட்டேயே நாங்கள்லாம் விநாயகர் வைப்போம் அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு விநாயகர் தூக்கிட்டு போய் கரைத்திட்டு வரது அந்தமாதிரி இருக்கும் மாறம் பண்டிகை அதிகமாக இருக்கும் முனியப்பன் சாமி செய்வாங்க அடிக்கடி கிடா விருந்தெல்லாம் இருக்கும் தொரவுதி அம்மன் சாமி செய்வாங்க மாரியம்மனுக்குதான் இந்த ஊரில் அதிகமாக மாரியம்மன் சாமிதான் நிறைய செய்வாங்க மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஓம் சக்தி சாமி இருக்குது அதன அதுவும் செய்வாங்க செவ்வாக்கிழம கூழ் எடுத்துகிட்டு போகிறது புதன்கிழம அவங்களாம் மாலை போட்டு கோவிலுக்கு போகிறது அந்தமாதிரி இருக்கும் டிரிப் போகிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும்